ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சார் இது வெஜிடபுள் இது கடைங்களா

வேறு நம்மளுக்கு இது இதுமாதிரி ஆப்பிள் இதுமாதிரி வந்து பாத்தோனா நல்லா இருக்குங்களா சார் இது இருக்கும்ங்களா ஓகே ஓகே ஓகே சார் இது

ஓகே ஓகே சார் சார் ஒரு ஒரு ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்து வையுங்க சார் ஆமாங்க சார் ரெண்டு கிலோ வந்து பாத்தோனா இது பண்ணி ரெடி பண்ணிடுங்க கிலோ கிலோ எப்படி சார் ரேட்டு வருது ஆப்பிளெல்லாம் ஆப்பிளு ஆரஞ்செல்லாம் ஆ ஆ அப்படிங்களா சேரி சரி சார் இந்த சைடு நம்ம இதெல்லாம் வந்து பாத்தோனா கிலோ வந்து இரநூறு இரநூத்தி எண்பது இதுமாதிரி சொல்கிறாங்க சார் ம் ம் அதான் அதான்

இரநூத்தி ஆ ஆமாம் ஆமாங்க சார் பரவாயில்ல பரவாயில்ல சரிங்க சார் இந்த ஆப்பிள் மட்டும் ஒரு ரெண்டு கிலோ ஒரு நாலு கிலோ எடுத்து வையுங்க சார் ஒரு ஆரஞ்சு வந்து ஒரு ஒரு கிலோ மட்டும் போதும்ங்க சார் ஆ கமலா கமலா ஆரஞ்சு சார் ஆமாம் ஆமாங்க சார் அது கொஞ்ச எடுத்து வெச்சு கொஞ்ச பண்ண ஏன்னா கொஞ்ச நம்ம மிஸ்ஸஸு பையனுக்கெல்லாம் வந்து பாத்தோம்னா கொஞ்ச அது சாப்பிட்டா கொஞ்ச ரத்தம் ஊறும் ஆ பிளட்டை இது பண்ணுறதுக்கு காய்கறி வந்து இது பீர்க்கங்கா இருக்கா சார் பீர்க்கங்கா அவரைக்கா எல்லாம் ஆ ஓகே ஓகே சார் ஆ கொத்தவரங்காய் இருக்கா ஓகே ஓகே சார் சார் அது அவரைக்கா ஒரு கிலோ அடுத்தது கொத்தவரங்காய் ஒரு கிலோ சார் கொழம்புக்கு ம் அப்புறம் இது இருக்கா சார் பீட்ரூட் கேரட்டுலாம் இருக்கா சார் ஆ ஆ ஓகே ஓகே சார் இதெல்லாம் கொஞ்ச பார்சல் பண்ணிடுங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கனா இது சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் நான் அமௌண்ட்டு பே பண்ணிட்டே வாங்கிக்கிறேன்ங்க சார் ஓகே ஓ தேங்க்யூ தேங்க்யூ